பதினேழு ரெண்டு ஆயிரத் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு இருவத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு